ஹலோ தேவி பாலா ரெஸ்டாரண்டா உங்கள் விளம்பரத்தில் பார்த்தேன் அதாவது உங்கள் முப்பது விதமான ஐட்டம்ஸெலாம் நிறைய பண்ணறதா பார்த்தேன் இப்போது மதியம் லன்ஞ்ச்சுக்கு என்ன புது விதமாக என்ன இருக்குது பலாப்பழ பிரியாணி இருக்கா அது ரெண்டு பிளேட் இது பண்ணிக்கோங்க சரி அப்புறம் பலாப்பழம் சிப்ஸ் இருக்கா அதுவும் ஒரு இரநூறு கிராம் பண்ணிக்கோங்க லிஸ்டில் ஆட் பண்ணிக்கோங்க வேறு நான் வெஜ் ஐட்டம் வேறு என்ன இருக்குது ஃபிஷ் இதில் சரி இறா பிரியாணி ஒரு பிளேட் கொடுத்துடுங்க வஞ்சரம் ஃப்ரை ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க சரி டோர் டெலிவரி பண்ணிவிடுவீங்கள்ல அட்ரஸ் சொல்கிறேன் அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடுங்க கேஷ் அண்ட் கேரியில் அனுப்பிச்சிறேன் சரி அட்ரஸ் வந்து பேர் பாலகுருசாமி ரவீந்திரநாதன் சாலை முப்பத்து ஒம்பது டோர் நம்பர் நெய்வேலி அனுப்பிச்சிருங்க சரி ஃபுட்டை கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி அனுப்பிச்சுவுடுங்க